அம்மா வரேங்க தேங்க்யூ மேம் நான் மதுஸ்ரீயோட பேரண்ட்டுங்க மேடம் அஞ்சாவது படிக்கிறாங்க

சரிங்க மேடம்

ஓகேங்க கணக்கு பாடத்தில் கம்மியாக இருக்கிறமாரி இருக்குதுங்களே மேடம் கணக்கு டியூஷன் போயும் கம்மியாக வாங்கிருக்கிறாளே

சரிங்க சரிங்க மேடம் ஆனால் டியூஷன் போயும் கொஞ்சம் மார்க் கம்மியாக வாங்குகிறமாரி இருக்கிறா அதுதான் கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்குது

ஆ ஓகே மேடம் மேடம் இந்த பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்ட்டிவிட்டீஸில் சிலம்பாட்டத்தில் வந்து கொஞ்சம் நல்ல இன்ட்ரஸ்ட் இருக்குதுங்க அது ஸ்கூலில் வந்து எக்ஸ்ட்ராவாக அவளுக்கு ட்ரைனிங் கொடுத்து மேலே கொண்டு வர முடியுங்களா பாப்பாவை சரிங்க அதுக்கு ஃபீஸு சரிங்க மேடம் அதுக்கு ஃப்ரீ ஃப்ரீங்களா இல்லை ஃபீஸ் கட்டணுங்களா மந் மாத மாதம் ஃபீஸ் கட்டுற மாதிரிங்களா அப்படிங்களா மேடம் ஆ ஓகே இல்லைங்க அது வந்து எக்ஸ்ட்ரா நம்ம அந்த ஒன்னவர் தவிர்த்து அனுப்புறதுமே ஸ்கூலுக்கே அனுப்பி அந்த கோட்ச்டையே கோச்சிங் பண்ணிக்கலாங்களா மேடம் இல்லை சரிங்க மேடம் சரிங்க மேடம் சரிங்க அதுக்கு மட்டும் நாங்கள் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி வரும் இல்லைங்களா சரிங்க மேடம் சரிங்க மேடம் ஓகே மேடம் ஓகே மேடம் சரிங்க மேடம் மார்க் விஷயத்துல இது எல்லாமே ஓகேங்க மேடம் எனக்கு கணக்கில் மட்டும் நான் டியூஷன் அனுப்புகிறேன் வீட்டிலையும் நான் முடிஞ்சளவுக்கு தூக்கி விடறேன் நீங்கள் ஓகே மேடம் நான் பா பார்த்துக்குறேங்க மேடம் கண்டிப்பாக பார்த்துக்குறேன் ஓகே மேடம் சரிங்க மேடம் தேங்க்யூ